நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்க அப்படினா நான் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு டாப்ஸ் வந்து ஒன்று ஆட்ரு பண்ணேன் அது பார்த்திங்கனா அதுக்கு ரேட்டிங்லாம் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அதனால் தான் அந்த டாப்ஸ வந்து நான் ஆட்ரு பண்ணேன் பட் ஆனால் நான் ரிஸீவ் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டாப்ஸ் வந்து அவங்க சொன்ன சைஸ்ஸை விட சைஸ் ரொம்பவே கம்மியாக கம்மி சைஸாக இருந்துச்சு நான் போட்டது வந்து டபுள் எக்ஸ்எல் ஆனால் அந்த வந்த டாப்ஸ் பார்த்திங்க அப்படினா அது வந்து எக்ஸ்எல் எக்ஸ்எலில் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துது எல் சைஸ் போல் தான் இருந்துச்சு ஸோ அதை நான் ரிஸீவ் பண்ணதுக்கப்பறம் அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல அப்புறம் பார்த்திங்கனா க்ளாத்துமே வந்து ரொம்ப நான் நான் போட்டது வந்து காட்டன்னு சொல்லிட்டு தான் அந்த க்ளாத்தை போட்டேன் பட் ஆனால் வந்தது பார்த்திங்க அப்படினா ஓர் ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து இதற்கப்பறம் நம்ப வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணவேக் கூடாது அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து அந்த டாப்ஸ் இருந்துச்சு ஸோ நான் கொடுத்த கலர் பார்த்திங்கனா ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு வந்த கலர் வந்து பார்த்திங்கனா பச்சையிலையும் ப்ளூவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஷேட் கலரில் வந்துருந்துச்சு அதுவுமே வந்து ரொம்ப சா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இன்னொன்று அந்த டாப்ஸ் வந்து சைஸ் கரெக்டாக இருந்தாக் கூட நம்ப இதை யூஸ் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் சைஸ்ஸுமே வந்துவிட்டு அது சரியாகவே இல்லை அதனால எனக்கு அந்த இனிமே ஆன்லைனில் வந்து நம்ப ஆட்ரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ட்ரெஸ் ஆட்ரு பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுத்துவிட்டேன் அது தான் என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்